எங்கள் வில்லேஜு சைடுல உள்ளூர் நாட்டுப்புற பாடல்கள் வந்து சொல்லணுன்னா நிலத்துல வேலை செய்யும் போது பாடிருக்காங்க நாட்டுப்புற பாடல் அதுக்கப்புறோம் அனிதா குப்புசாமின்னு சொல்லிகிட்டு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க இல்லைங்களா நாட்டுப்புற சாங்ஸ்ஸு அவருடைய சாங்ஸ்ஸு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறோம் பாலா பாலாவுடைய நாட்டுப்புற பாடல் அது நிறைய பாடுவாங்க பட் இருந்தாலும் வாலிபர்கள் மாதிரி இருக்கிறவுங்க அவருடைய சாங்ஸை பாடுவாங்க எங்களுடைய ஏரியாவில் வந்து கிராமப்புறத்தில் வந்து நான் ஒரு என்னுடைய பூர்விகம் வந்து கிராமம் தான் அந்த சைடுலாம் பார்த்திங்கனா நாற்று நடும் போது வேலை செய்யும் போது அதனுடைய களைப்புயெல்லாம் தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க பெண்களெல்லாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாத்து பறித்து நட்டுகிட்டு இருக்கும் போது சேற்றுல வேலை செஞ்சுட்ருக்கும் போது களைப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு நாட்டுப்புற பாடல்கள் பாடுவாங்க அனிதா குப்புசாமிவுடைய பாடல் வந்து நிறைய நான் கூட ஸ்கூல் ஸ்டேஜில் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் நாட்டுப்புற சாங்ஸ்ஸுக்கு